ஹலோ ஆ கமலேஷுங்களா ஆ நான் பரமத்தி வேலூர்லேருந்து உதயராணி பேசுகிறேன் இது போன முறை நம்ம பழனி போனோம் இல்லையா ஆ ஆ மகேஷ்வரி குரு அவங்க ஃபேமிலியோடு போனோமில்ல ஆ உங்கள் டிரைவிங் நல்ல சேஃபாக இருந்தது ஆ நீ வந்து நாளைக்கு வந்து திருவண்ணாமலை போலாம்ட்டு பிளானு ஹலோ ஆ திருவண்ணாமலை போகணும் அது வண்டி புக் பண்ணுறத்துக்கு தான் கால் பண்ணிணேன் நீங்கள் ஃப்ரீயா இல்லை ஆ ஆ

சரி ஆ ஆ ம் ம்

ஆ நாங்கள் நாங்கள் ஒரு மூணு பேர் தான் மூணு பேர் தான் வரோம் ம் எங்கள் ஃபேமிலி மட்டுந்தான் நாங்கள் தான் வரோம் இது மற்ற வேறு ஏதேனும் சார்ஜஸ்லாம் இருக்கா போடுவீங்களா ஆ அந்த அந்த அரேஞ்சுமெண்ட்டெல்லாம் நான் பண்ணிக் கொடுத்துறேன் உங்களுக்குரிய அந்த இதெல்லாம் செஞ்சுக் கொடுத்துறேன் நான் ஆ ஆ அதெல்லாம் தெரிஞ்சது தானே அதெல்லாம் கொடுத்துட்றேன் வேற ஏதேனும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேட்பிங்களான்னு கேட்கறேன் அது நான் போட்டுக்கிறேன் அது நான் பே பண்ணிக்கிறேன் இந்த இது கிலோமீட்டர் சார்ஜு கொஞ்சம் குறைக்க முடியுமா

சரி அப்புறம் வேறு எப்போ வருவீங்க அப்டிங்கிறதை வந்து நான் கிளம்புற டைம்மு ஆ ஆ அட்வான்ஸ் பேமண்ட் பண்ணணுமா

ஆ வீடு வந்துட்டு அந்த என்னை ட்ராப் பண்ணிங்கள்லை லாஸ்ட் டைம் அந்த தேர்கிட்ட கடை வீதியிலேருந்து அப்படியே தேர்கிட்ட வரணும் இய மெயின் ரோட்லிருந்து தான் ஆ ஆ ஆ நீங்கள் அங்கே அந்த கார்னர் வந்தொடனே ஃபோன் பண்ணுங்க நான் வந்து பிக்அப் பண்ணிக்கிறேன் ஆ சரி வேறு என்ன ஏதேனும் தகவல் இல்லை ஒன்றும் இல்ல ஆ

சேஃப்ட்டி தான் முக்கியம் டிரைவிங் வந்து சேஃபாக இருக்கணும் அதுக்காக தான் உங்களை கா புக் பண்ணிணேன் சரி ஆ சரிங்க சரி ஆ ஆ ஆ ஓகே ஓகே தேங்க்யூ ஆ ஏ என் நம்பர் இது சேவ் பண்ணி வெச்சுக்கங்க என் பேர் போட்டு ஆ தேங்க்யூ ம்